இந்தியாவில் மற்ற மாநிலத்தை விட நம்ம மாநிலத்தில் நிறையா சலுகை இருக்குது நிறைய இது இருக்குது தமிழ்நாட்டில் வச்சு நம்ம மாநிலத்தில் வந்து நல்லா இருக்குது ம மாநிலம்னால் தேனியில் ஒரு மாதிரி மதுரை சென்னை அந்த மாதிரி திண்டுக்கல் கன்னியாகுமரி அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்களாம் அதுக்கு மாநகராட்சி இப்போது எடுத்துக்காட்டு ரேஷன் கடை அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் மக்கள் வளர்ச்சிக்காக நிறைய பிரித்திருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் எல்லாரும் ஒவ்வொரு மாநித்தில் மாநிலத்தில் பிரித்த மாதிரி மாநிலத்து இருக்கிற எல்லா தலைவரும் தமிழ்நாட்டுக்கு பொதுவாக ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் நம்மளுக்கு முவத் என்னென்ன தேவைப்படுது அளவு என்னது அப்படி இப்படி நம்ம மக்களை எப்படி வளர வைக்கணும் எப்படி நம்ம கொண்டு போகணும் எப்படி இப்போ ஒரு ஒரு ஊரில் ரோடு சரி இல்லையினால் அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும் அதை யாரை நம்ம அணுகணும் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதுக்கு எப்படி இது பண்ணணும் அளவெடுக்கணும் அதை எப்படி நம்ம பேசணும் எந்த அதிகாரி இடம் நம்ம பேச வேண்டும் எந்த அரசாங்கத்துக்கு போகணும் அந்த மாதிரி நிறையா வகை இருக்குது தமிழ்நாட்டுக்கு மேலே இந்தியாவுக்கு அதே மாரி தான் நம்ம இந்தியாவில் பிரதமர்தான் பாக்குறார் அந்த பிரதமர்தான் எல்லாத்துக்கும் சொல்வாங்க தமிழ்நாட்டில் இருக்கற முதலமைச்சருக்கு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கற முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லி எ சொல்லி அனுப்புவாங்க அதே மாதிரி தான் அந்த சொன்னதுக்கு அப்புறம் எந்தெந்த ஏரியா எந்தெந்த பகுதியில் நம்ம பிரா பிரச்சினையா இருக்குது இல்லை நம்மளுக்கு என்ன உதவி வேணும் அந்த மாதிரி எடுத்து சொன்னோன்னால் அவங்க அந்த அதிக மேல் அதிகாரி இடம் திரும்ப ஒப்புதலிட்டு அதை என்னன்னு கோரிக்கையாக முதலமைச்சரிடம் சொல்லி முதலமைச்சர் வந்து பிரதமரிடம் இந்தியா தலைவரிடம் சொல்லி அவங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறந்தான் தமிழ்நாட்டில் கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரும் போது தான் மக்கள் வந்து இப்போ டேக்ஸ் இருக்குது இப்போல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க டோல்கேட்டில் பிடிக்கிறது அந்த மாதிரி சிலிண்ட்ரு வெலை கூட்டிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கூட்டிட்டாங்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்றாங்க இப்படி கஷ்டப்பட்ற மக்கள்க்கிட்ட நம்ம இது பண்ணி ரொம்ப கஷ்டந்தானே அதை எப்படி நம்ம சரி செய்யணும் இப்போ ஒரு ஏடிஎம்மில் எடுக்கணுன்னால் அதை படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்டின்னு முதலமைச்சரிடம் நம்ம கோரிக்கையிடணும் அப்படி கோரிக்கையிட்டோன்னால் முதலமைச்சர் தலைவரிடம் சொல்வாங்க அந்த அப்புறம் சொன்னதுக்கப்பறம் தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கோரிக்கையாக இது பண்ணுவாங்க